இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அப்றம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரம் அப்பறம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்றம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்பறம் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு